ஹலோ சார் நாங்கள் குட் ஈவ்னிங் சார் நாங்கள் ஜியோ லைன் யூஸ் பண்ணிட்டிருக்கோம் அது வந்து கேபிள் இது மோடம் இல்லாததினால ஒர்க்காக மாட்டேங்குது பட் சார்ஜ் பண்ணியிருக்கோம் என்ன சார் பண்ணனும் ஆ ஆமா சார் மோடம் வந்து சார்ஜ் பண்ணியிருக்கோம் சிக்ஸ் மன்த்ஸ் வந்து அட்வான்ஸாக சார்ஜ் பண்ணியிருக்கோம் மோடம் ஆனால் வந்து இப்போது ஒர்க்காக மாட்டேங்குது என்னன்னு தெரில ஓகே சார் இங்கே காரைக்குடியில் சார் க காரைக்குடியில் வந்து இங்கே செக்காலை கிட்டே சார் செக்காலை பேக்கரி பக்கத்தில்

ஸ் இப்போது வந்து டூ மன்த்ஸ் ஆகுது சார் சிக்ஸ் மன்த்ஸ் டோட்டலாக சார்ஜ் பண்ணியிருக்கோம் மோடம் வந்து ஓப்பன்னாக மாட்டேங்குது அந்த நெட் கனெக்ட் ஆவது வந்து ஒர்க்காகல அதை என்ன சார் பண்ணனும்

ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஓகே சார் ஆ ஆ ஓகே சார் ஓகே சார் ஆ வேற எதுவும் இல்லை சார் அந்த ப்ராப்ளம் மட்டும் தான் ஆ ஆ ஓகே சார் ஆ ஓகே சார்